ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினாலு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாய்ஞ்சு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு